மகாலெஷ்மி ஆ இங்கே வாங்க கொஞ்சம் இன்னிக்கு என்ன உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுறதுக்கு தான் உங்கள கூப்பிடேன் என்னன்னா வந்து நாளைக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ஐயாயிரம் பேர் வெட்டிங் அரேஞ்ச்மென்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு ஐயாயிரம் பேர் இங்கே வந்து சாப்பிட வர போகறாங்க ஸோ நீங்கள் தான் வந்து டைனிங் செக்ஷனுக்கு இன்சார்ஜ் ஓகே வா ஆ சரி அதனால் நீங்க என்ன பண்ணுறீங்க அந்த கற் ட்ற இடம் வந்து தௌசண்ட் பேர் அட் எ டைம்மில் உக்காந்து சாப்புடல்லாம் ஸோ நீங்கள் தான் வந்து நான்வெஜ்ஜையும் வெஜ்ஜையும் பிரிச்சுக்கணும் நான்வெஜ்ஜூக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பேரையும் வெஜ்ஜுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட்னையும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா ஆ பிரிச்சிட்டு வந்து உங்க கீழ வந்து நான் அஞ்சு பேரை வச்சுக்கோங்க அஞ்சு பேர் வந்து சரளா கலா ராணி விஷ்ணு இவங்க மூணு நாலு பேரையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அந்த டைமிங்ஸ் வந்து லஞ்ச் டைமிங்ஸ் வந்து டுவெல்லருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேவா ஏன்னா வந்து நம்ம ஐயாயிரம் பேர் சாப்பண்ணும்ல ஸோ ட்வெல்லருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா தான் நம்ம அந்த டு கன்ட்டினியூ பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் தௌசண்ட் பேர் வரத யூ ஷூட் கேட்டை வந்து அந்த இடத்த அடைச்சிருங்க ஏன்னா வந்து அதற்கப்புறம் உள்ள வந்து நின்றுட்டே இருந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டுருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒருத்தவங்க இன்சார்ஜ் சரிங்களா ஓகேவா எத்தனை வருச இருக்கோ எ அத்தனை வரிசைக்கும் இன்சார்ஜ் போட்டுருங்க ஐஷு நான் உங்களைத்தான் நம்பிருக்கேன் நீங்கள் கரெக்டாக பண்ணிர்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்தது கேக்கு ஆர்ட்ரு பண்ணிருக்கீங்களா நீங்கள் கேக்கு வெட்டிங் கேக்கு ஆ சரி ஓகே அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அது கரெக்ட் கரெக்டான டைம் ஆ சரிம் சரிங்க மேடம் அதையும் கரெக்டாக நீங்கள் வந்து வர கரெக்டாக அந்த டைம் ஆன் டைம்மில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே குக் பண்ணுறவங்களையும் கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சிட்ராங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மேடம் ஓகேவா ஆ நான் உங்களுக்கு எல்லா என்ன மெனுன்னு உங்களுக்கு இப்போ அனுப்பி விட்டுருவேன் நீங்கள் செல்லில் பார்த்துக்கலாம் அதுபடி எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேவா ஓகே கன்டினியூ ஆல் தி பெஸ்ட்